லாக் டவுன் நேரங்களில் உண்மையிலே அது ஒரு சொர்கமான நேரம் அப்படின்தான் சொல்லணும் சொர்கம் போன்ற ஒரு நேரம் அப்படின்தான் சொல்லணும் ஏன்னால் பேர குழந்தைங்க மகன் மருமகள் எல்லாேரும் வீட்டுக்கு வந்துவிட்டாங்க ஏன்னால் எல்லாேரும் ச மெட்ராஸ்சில் வேலை பார்த்துட்ருக்குறதால இந்த லாக் டவுன் டைமில் இங்கேயே வந்துவிட்டாங்க இங்கேயே வந்து எங்கள் கூடயே இருந்ததால் இந்த ப என்னுடைய பேர குழந்தைங்க இந்த யூடியூப் பார்த்து இதை செஞ்சு கொடுங்க பாட்டி அதை செஞ்சு கொடுங்க பாட்டினு உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுத்திவிட்டாங்க என்ன ஆனாலும் அது ஒரு சந்தோஷமான கஷ்டம்தான் சொல்லலாம் ஏன்னால் பேர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறத விட வேறு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த டல்கோனா காஃபி அப்படின் சொல்லிட்டு ஒன்று செய்கிறதுக்கு அப்போ குழந்தைங்க காமித்தாங்க அது செஞ்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் மைதா மாவில் கேக்கு அதாவது எங்கள் வீட்டில் அவனெலாம் கிடையாது அதனால குக்கரில் செஞ்சு தரத்துக்கு அந்த பிஸ்கேட் மாதிரி ஒன்று ஒன்றில்ல ஒரு கப் மைதானால் அதே ஒரு கப் பொடித்த சர்க்கரைய எடுத்துக்கணும் அதே ஒரு ஒரு கப்பில் நெய்யை உருக்கி எடுத்துக்கிட்டு மூணுத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சி வச்சுட்டோம்னா பிசைஞ்சி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த இடைப்பட்ட நேரங்களில் என்ன பண்ணணுனால் குக்கரில் ஒரு அரை இது மணலை நிரப்பி நல்லா சூடாக்கி வச்சுட்டு ஒரு தட்டை அந்த கலவடையை வச்சு அது மேலே அந்த தட்டை தூக்கி வச்சு அதில் வந்து அஞ்சு ரூபாய் காசளவுக்கு அந்த மைதாவை பிசைஞ்சி வைச்ச அந்த மைதா மாவை தட்டி தட்டி வைச்சோம் அப்படினா என்னாகிடுதுனா அது வச்சுட்டு குக்கரை எப்போதும் போல் மூடி வச்சிடுணும் மேலே வெயிட்டு போடாமல் விசில் போடாமல் மூடி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா அந்த பிஸ்கேட் நம்ம உள்ளங்கை அளவுக்கு நல்லா பரந்து விரிஞ்சு நல்லா வந்துருந்துச்சு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நிறைய செஞ்சு ஒரு டப்பா நிறைய வச்சுருந்தேன் ஊருக்கு போகும்போதும் செஞ்சு கொடுங்க அப்படினு சொல்லி கேட்டாங்க செஞ்சு கொடுத்து அனுப்பினோம் அடுத்தது என்ன அப்படினு பார்த்தோம்னா பாசிப்பருப்பு ல செய்யக்கூடிய அந்த கஞ்சி பயித்தம்பருப்பு கஞ்சி அது இங்கே நாங்கள் கிராமங்களில்தான் அதிகமாக செய்வோம் குழந்தைங்கலாம் சாப்பிட்டதில்லயா அதிகமாக அதனால வந்து கேட்டாங்க அதனால வீட்டில் பச்சல் ப பச்சை பயிர் இருந்ததால் பச்சை பயிரில் புட்டு பச்சை பயிறு தோசை அதே மாதிரியே பயிறு கஞ்சி இதெலாம் செஞ்சு கொடுத்தேன் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க அந்த இனி அதே மாதிரி கொழுக்கட்டை கொழுக்கட்டை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஏன்னால் கொழுக்கட்டைலாம் செய்கிறதுக்கு அந்த பூசணி இலை எல்லாம் அங்கே கிடைக்காதுல்லயா அதனால குழந்தைங்க இங்கே வந்து அந்த பூசணி இலைய அவங்களே அவங்க கையாள பறிச்சுட்டு வந்து அவங்களும் என் கூட சேர்ந்து அந்த கொழுக்கட்டையை தட்டி ருசிச்சு சாப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க அதுவும் இல்லாமல் இங்கே செய்யக்கூடிய கூழ் அது செஞ்சு கொடுத்தேன் அதுவும் சாப்பிட்டாங்க ஏன்னால் வீட்டு காய்கறிகள் அப்படிங்குறதுனால நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைகிற காய்கறி அதனாலதான் அந்த சாப்பாடுடைய ருசி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் எல்லா குழந்தைங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் சின்ன பிள்ளைல செஞ்சு ச விளையாண்ட கூட்டாஞ்சோறு இருக்கில்லியா அதே மாதிரியே குழந்தைங்கள செய்ய சொல்லி தரணும் அப்படின் சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாேரையும் ஒன்று சேர்த்து வீட்டில் கொல்லை பக்கம் வச்சு சின்னதாக அவங்களையே அடுப்பு பற்ற வச்சு கூட நான் உட்காந்து உதவி செஞ்சு அவங்கள அந்த உணவு செஞ்சு அவங்க சாப்பிட ரொம்ப சந்தோஷமாகவே சாப்பிட்டாங்க ரொம்ப விரும்பி செஞ்சு சாப்பிட்டாங்க அந்த நம்ம பிசிபேலாபாத் செய்வோயில்லியா சாம்பார் சாதம் அதே மாதிரியே நான் சொல்ல சொல்ல இந்த அளவு போடுங்க இந்த அளவு போடுங்கன்னு சொல்ல சொல்ல அந்த குழந்தைங்க என்ன பண்ணிணாங்க ஒருத்தர் காய் நறுக்கினாங்க ஒருத்தர் அந்த அரிசி பருப்பெலாம் களைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாங்க ஒருத்தர் விறகடுப்பை பற்ற வச்சு அதுக்கு எல்லா செஞ்சுட்ருந்தாங்க மசாலா மட்டும் நான் பதமாக வறுத்து கொடுத்தேன் அதை அவங்களே நுணுக்கி கொண்ட்டு வந்து அந்த சாதத்தில் போட்டு அதை செஞ்சு அவங்க செஞ்சது அப்படினு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு சாப்பிடும்போது அந்த கிடச்ச சந்தோஷம் இப்போ அந்த லாக் டவுன் காலம் இல்லை அது அந்த கொடிய நோய் யாருக்கும் வரக்கூடாதாக இருந்தாலும் அந்த லாக் டவுன் நேரம் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் எல்லாேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்குற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருந்துச்சு பேரக் பேர குழந்தைங்கள்லாம் போகும்போது இந்த ஸ்கூல் முடிஞ்சு மொதல் நாள் பள்ளிக்கூடம் அப்போ எல்லாேரும் போகும்போது வீடு என்னமோ மாதிரி இருக்குமில்லியா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையைதான் அனுபவித்தோம் குழந்தைங்க இருந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதே போல் வேறு என்னெனானா பரோட்டா செஞ்சு கேட்டாங்க கோதுமை மாவில் செஞ்சு வீட்டிலயே அந்த யூடியூப் பார்த்து செஞ்சு கொடுத்தோம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அப்புறம் பீஸ்ஸா கேட்டாங்க எனக்கு செய்யத் தெரியாது அப்படிங்குறதுனால தோசையையே தோசை கல்லில் தோசைக்க மாவு விட்டு அதே மாதிரியே அந்த குடை மிளகாய் கேரட்டு பீன்சு இந்த மாதிரி காய்கறிகளை என்ன பண்ணிணேன் கட் ப சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போட்டு நெய் விட்டு மூடி அது ஊத்தாப்பம்தான் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அதுதான் பீஸ்ஸா அப்படின் சொல்லி அது மாதிரியே அந்த வடிவத்தில் நறுக்கி செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க